ஓ ஓகே மேம் ஓகே மேம் கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கீங்க நாங்க ஜான்ஸ் ஸ்கூலோடய பிரின்ஸ்பல் தான் மேம் சொல்லுங்கள் மார்க்ஸும் பார்ப்போம் மேம் இப்போ தம்பி வந்து டென்த்தில் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்றதை மார்க்ஸும் பார்ப்போம் ப்ளஸ் அது வந்து அவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் எங்கள் இதில் எண்ட்ரென்ஸ் எக்ஸாம் கம்பல்சரி மேம் ரிட்டன் எக்ஸாம் உண்டு அதில் அவங்க பாஸ் பண்ணால் மட்டும் தான் நாங்கள் குரூப் பிரித்து கொடுத்து இங்கே ஜாயின் பண்ணிப்போம் மேம் நெக்ஸ்ட்டு மன்த்து கம்மிங் மன்த்தோடய ஃபஸ்ட் அன்றைக்குதான் ஒன்றாந்தேதி தான் வந்து எண்ட்ரென்ஸ் எக்ஸாம் மேம் மார்னிங் நைன் ஓ கிளாக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க சப்ஜெக்ட் வந்து பார்க்கும்போது இம்பார்ட்டன்டாக மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் தமிழ் இந்த ஃபோர் சப்ஜெட்க்லேருந்து தான் மேம் வைக்கப் போகிறோம் மார்க்ஸ்க்கு டோட்டலாக வந்து செவன்டி ஃபைவ் எபோவ் வந்து ஸ்கோர் பண்ணால் தான் நாங்கள் இங்கே உள்ளே ஜாயின் பண்ணிக்க முடியும் அட்மிஷன் போட முடியும் மேம் அதுகூட சைட் பை சைட் அவங்க மார்க்கு அவங்க டென்த்தில் எடுத்த மார்க்கையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுப்போம் மேம் பயோ மேக்ஸ் வேணுன்னால் உங்கள் பர்சன்டேஜ் பொறுத்து ஹண்ட்ரட் மார்க்குக்கு வைக்கிறோம் அதில் அவங்க எபோவ் நைன்டி எடுத்திருக்கணும் நைன்டி எடுத்தால்தான் நாங்கள் பயோ மேக்ஸ் கொடுப்போம் ம் உண்டு மேம் அந்த ஆப்ஷனும் உண்டு எங்கள் ஸ்கூலில் அவங்க மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் கன்சஷன் உண்டு டென் பர்சன்ட் டிவெண்ட்டி பர்சன்ட் அந்தமாதிரி ஃபீஸ் கன்சஷன் உண்டு அது நீங்கள் வரும்பொழுது அவங்க இதில் எடுக்கிற மார்க்கையும் பொறுத்து நாங்கள் சொல்லுவோம் மேம் ஃபீஸ் கன்சஷன் உண்டு அதுமாதிரி எஸ்சி அப்படினா அவங்களுக்கான ஃபீஸ் கன்சஷன் அந்த ஸ்காலர்ஷிப்க்கும் நம்ம ஸ்கூலில் அவைளபிலாக இருக்குது மேம் பஸ் ஃபெசிலிட்டி அவைளபில் தான் மேம் மார்னிங் வரும்போதும் சரி ஈவினிங் போகும்போதும் சரி அவைளபில் இல்லை நீங்கள் ஹாஸ்டல் பிரிஃபர் பண்ணிங்கன்னால் ஹாஸ்டலும் அவைளபில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஹாஸ்டலும் இருக்குது ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு டேர்ம் ஃபீஸோடு சேர்ந்தேதான் கட்ற மாதிரி வரும் மேம் டேர்ம் வந்து நாங்கள் டூ டேர்ம்ஸாக பிரிப்போம் ஒன் இயருக்கு வந்து நீங்கள் டூ டேர்ம்ஸில் கட்டி முடிக்கணும் ஃபஸ்ட் டேர்ம் வந்து தேர்ட்டி தௌசணும் நெக்ஸ்ட் டேர்ம் தேர்ட்டி தௌசணும் நீங்கள் கட்டணும் மேம் அதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து இன்க்ளூடாக வந்துடும் மேம் அதுக்கப்புறம் நடுவில் எக்ஸாம் ஃபீஸஸ் இந்தமாதிரி போக உங்களுக்கு ஒரு பர் டேர்முக்கு வந்து ஃபார்ட்டி வந்துடும் மேம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாகதான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதில் எந்த பிராப்ளமும் கிடையாது நீங்கள் இங்கே வந்து எங்களை நம்பி வரலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாங்க ஒன்றாந்தேதி வந்து பார்த்தா உங்களுக்கே புரியும் மேம் ம் தாராளமாக உண்டு மேம் ஸ்விம்மிங் கிளாஸு ப்ளஸ் டிராயிங் கிளாஸஸ் உண்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் உண்டு அண்ட் தென் யோகா கிளாஸஸ் உண்டு எங்கள் காலேஜில் வந்து நீட்டு ஜேஇஇ போன்ற மே எண்ட்ரென்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸும் நாங்கள் கன்டெக்ட் பண்ணிட்டிருக்கோம் மேம் ஓகே மேம் ஓகே மேம்